நான் வந்து ரொம்ப நாளாக போன இடோம் இந்த இடத்துக்கு தான் போகணும் அப்படினு நினைச்ச ஒரு இடோனா அது வந்து ஏற்காடு தான் ஏன்னால் ஏற்காடுனா ரொம்ப சில்லாக இருக்கும் கிட்டேயே இருக்குது அதனால எப்போ வேணாலும் போயிகிட்டு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு இடோனா அது ஏற்காடு தான் நான் வந்து ஆல்ரெடி என் ஆல்ரெடி நான் போயிருக்கேன் இருந்தாலும் எனக்கு அங்கேயே இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது ஏன்னால் அங்கே ரொம்ப சில்லுன்னு இருக்கும் நான் அங்கே தான் ஸ்கூல் படித்தேன் அதனாலேயே எனக்கு வந்து அங்கேயே தங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எனக்கு இருக்குது அங்கேயே இருக்கணும் அங்கே வந்து மரமெலாம் அதிகமாக இருக்கும் ப்ளை இங்கே வந்து கீழே இருக்கிற ஸ் சூடாக இருக்கிற மாதிரி இல்லாமல் அங்கே ரொம்ப வந்து சில்லுன்னு இருக்கும் அதேமாதிரி அங்கே வந்து கிறிஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க ரொம்ப நல்லா இருக்கும் கிறிஸ்மஸ்ஸெலாம் வந்து ரொம்ப கிராண்ட்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க அதனால அந்த ஒரு விஷயம்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறோம் வேறு என்ன விஷ்யம்னா அங்கே நிறைய சுற்றிப் பார்க்க ஏகப்பட்ட இடம் இருக்குது ரொம்ப பூந்தோட்டம் ஃபிளார் ஷோ இந்தமாதிரி நிறைய இருக்குது பார்க்கு பார்க்கில் ஏகப்பட்ட பார்க் இருக்குது ஃபிளார் ஷோ டேன்ஸ் ஷோ இந்தமாதிரி நிறைய இருக்குது அந்தமாதிரி சுற்றிப் பார்க்குறதுனா ஏகப்பட்ட விஷயோம் இருக்குது அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நம்ம சும்மா இப்போ ஏற்காட்டிலே இருந்துகிட்டு நம்ம எந்த ப்ளேஸ்ஸும் போகலனா இந்தமாதிரி பார்க்கு இந்தமாதிரி போனால் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்தமாதிரி ஒரு விஷ்யனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால டீ டீ வந்து அங்கே ரொம்ப ஸ்பெஷல் இது எங்கே பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் எந்த செடி பார்த்தாலும் டீ தான் அங்கே போட்டிருப்பாங்க பிளைன்ஸ் நான் பிளைன்ஸ் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹீட்டாகவே இருக்காது ஹீட்டாகவே இருக்காது அங்கே ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும் அதனால் எனக்கு அங்கே ரொம்ப போகணும்னு ஆசை ஸ்கூல் படித்ததுனால் எனக்கு அங்கேயே இருக்கணும் அங்கேயே ஸ்டே அங்கேயே வீடு எடுத்து அங்கேயே இருக்கணுன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்குது அதனால தான் எனக்கு ஏற்காடு பிடிக்கும் சுற்றிப் பார்க்க ஏகப்பட்ட இருக்குது ஏகப்பட்ட இடோம் இருக்குது கேம்ஸ் எல்லாம் நிறையா இருக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய கேம்ஸ் இருக்கும் அதேமாதிரி நிறைய தீபாவளி இந்தமாதிரிலாம் ரொம்ப கொண்டாட மாட்டாங்க ஆனால் கிறிஸ்மஸ் தான் அங்கே ரொம்ப ஸ்பெஷல் அங்கே மோஸ்ட்டாக இருக்கிறவங்க எல்லோருமே அங்கே வந்து கிறிஸ்டின்ஸ் தான் இருப்பாங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இடனா ஏற்காடுனால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்